கிராம சைடு வந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்கிறது இல்லை ஏன் பெண்கள் அதிகமாக நின்றா பஸ்ஸு நிற்கிது ஒன்று ரெண்டு பேர் இருந்தால் நிற்கிறதில்ல அதை வந்து இப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் இது பண்ணணும் இந்த ஊடகங்களில் போய் சொன்னாலும் அவங்க அதெல்லாம் ஒரு பிரச்சினையா அவர்களுக்கு நேரம் இல்லை போயிடுதுன்னு சொல்லிவிடுறாங்க ஆனால் ஒரு பொண்ணு அந்த அரை மணி நேரம் நின்று மறுபடியும் அந்த பஸ்ஸுக்கு போகும்போது நாங்கள் போகிற பக்கம் அது ரொம்ப சிரமமாக இருக்குது அதுவும் ஊடகங்கள் வழியா அது சொன்னோம்னால் பஸ் ஸ்டாப்பில் எந்த பஸ்ஸும் நிற்காம போகாது அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆ இன்னொன்று வந்து தண்ணி ரொம்ப வில்லேஜ் சைடெல்லாம் கொஞ்சம் தண்ணி வரதில்லை அதுவும் வந்தாலும் ஒரு மணி நேரம் விட்றாங்க அது குடிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்குமே எங்களுக்கு சரியாக போயிடுது இன்னொரு நாளைக்கு வேணும்ன்னால் நாங்கள் ரொம்ப தூரமாக போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு அது தண்ணி வசதி ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது இன்னொரு பக்கம் ரோடு கொஞ்சம் சரியா இல்லை போய் போய் சொன்னாலும் அவர்களும் சரி இதெல்லாம் ஒரு இது இல்லைங்களா இன்னொரு தடவை இல்லை எப்போவாச்சும் ஒரு நாள் போட்டுகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் போடுவாங்க போடுவாங்கனு பார்த்தா போடுகிறதும் இல்லை அது ஒரு நியூஸாகவே வெளியேவும் வர மாட்டேங்குது அது வெளியேவும் வர மாட்டேங்குது அவங்க பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆனால் பண்ண மாட்டிங்கிறாங்க இதை பத்திரிக்கையும் கொஞ்சம் எடுத்து அந்த ஏரி ஏரியாவுக்கு இல்லைன்னுங்கிறம் கூட சொல்ல மாட்டிங்க ஒரு நியூஸாகவே அதை எடுத்துக்கிறதில்லை